சார் நான் நாகூர்லேருந்து கௌதம் பேசுகிறேன் ஆ ம் சார் அதுபேர்ன்னா உங்கள் இதுலேயிருந்து சார் அதுபேர்ன்னா கேப் புக் புக் பண்ணியிருந்தேன் ஆ கேப் புக் பண்ணியிருந்தேன் அது சொன்ன டைத்துக்கு அதுபேர்ன்னா ஆள் வரவே இல்லை சார் நான் அதுபேர்ன்னா புக் பண்ணி ஆஃப்பனவர் ஆகுது இன்னும் ஆளையே காணோம் சார் இல்லை சார் நான் சென்னை ஒரு இன்டர்வ்யூக்கு போகணும் அதுக்காக கொஞ்சம் பஸ் பிடிக்கிறத்துக்காக அதுபேர்ன்னா புக் பண்ணியிருந்தேன் அது என்னன்னா வரவே இல்லை சார் உங்கள் இதில் தான் சார் நான் அதுபேர்ன்னா கால் பண்ணியும் பார்த்தேன் சார் அவங்க வந்து அட்டெண்ட் பண்ணமாட்டேறாங்க ஆ ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணவே மாட்டேறாங்க ஆ ஓகே சார் வரல கொஞ்சம் எதாவது சொன்னால்தான் காலை அட்டெண்ட் பண்ணியாவது சார் பேசிருக்கலாம்ல சார் அது எனக்கு டைம் ஆகுதுல்ல சார் அதுபேர்ன்னா அவங்க எதாவது கால் அட்டெண்ட் பண்ணி பேசிருந்தாக்கூட நான் கேன்சல் பண்ணிட்டு நான் வேற எதாவது கூப்பிட்டுருப்பேன் நீங்கள் இப்போ வந்து சொன்னால் என்ன சார் பண்ணுறது சார் சொன்ன டைத்துக்கு கரெக்டாக வரணுல்ல சார் என்ன சார் இப்படி பண்ணால் நான் என்ன சார் பண்ணுறது ஆ ஓகே சார் அதுபேர்ன்னா வேற எதாவது அனுப்புறீங்களா அவங்களாவது சீக்கிரமாக வருவாங்களா சார் வேற கேப் அனுப்புறீங்களா இல்லை சார் இல்லை இல்லை சார் வேணாம் சார் பரவால்ல சார் நான் அதுபேர்ன்னா அந்த இதே ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன் சார் ஓகே சார்